நாம் ஏன் வீட்டில் கோலம் போடுறோன்னா கோலம் போடுறதுங்கிறது வீட்டுக்கு ஒரு மங்களகரமான ஒரு இது நாம் வந்து பச்சரிசியில் கோலம் பச்சரிசி மாவுவில் கோலம் போடுறது இந்த எறும்பு குருவி காக்கா இதெல்லாம் வந்து உட்காந்து அதை வந்து அதோட பசி ஆத்திக்கும் அதுக்காக வந்து அந்த பச்சரிசி மாவில் நம்ம போடும்போது அது வந்து அதோட பசியை ஆத்திகிட்டு போகுது அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம போடுறோம் நாம் அதுக்கப்பறம் நெற்றியில குங்குமம் வைக்கிறது ஏன்னாக்கா நம்ம வந்து மங்களகரமாக இருக்கணும் நம்ம வந்து திருமணமான பெண்கள் எல்லோருமே நெற்றியில் வந்து குங்குமம் வெச்சுட்டுதான் வெளியில் போகணும் வரணும் அப்போ தான் வந்து பாக்கிறவுங்களுக்கு மகாலெட்சுமி வரான்னு தெரியும் அதனால் வந்து அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்புடணுன்னு ஒரு தோணும் அதனால் அந்த மாதிரி வந்து செய்யலாம் தப்பு இல்லை நாம் வந்து கோவிலுக்கு ஏன் போகிறோன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லாருக்கணும் எல்லோரும் நல்லாருக்கணும் உலக மக்கள் அனைத்தும் அனைத்து பேரும் நல்லாருக்கணும் நோய்நொடி இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நல்லாருக்கணும் எல்லோருமே நல்லாருக்கணும் அதுக்காக வந்து கோவில்ல போய் சாமியை வந்து நம்ம கும்புடுறோம் தர்காவுக்கு போகிறது வந்து நம்ம வந்து ஒரு உடல்நிலை சரியில்லைனா அவங்கக் கிட்டே போய் மந்திரித்து அந்த தாயத்தை வாங்கி கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியாக போகும் அதனால வந்து தர்காவுக்கு போகலாம் வரலாம் தப்பில்லை